அண்டர் வாட்டர் இன்ஃபோ டைப்பில் நானே நிறையா டைம் ஒரு நாலஞ்சு டைம் எடுத்துருக்கேன் எப்பிடின்னா நாங்கள் பசங்களாக போய்விட்டு இந்த ஜாக்கெட்டு கண்ணாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கோப்ரோ என்னோடய வாட்டர் மொபைல் ஃபோனு இது தான் யூஸ் பண்ணி அண்டர் வாட்டர் ஃபோட்டோ ஏதாவது ஆற்றுல குளத்துல ஸ்விம்மிங் ஃபூலில் கடலில் இது மாரி எடுத்திருக்கோம் நானே அது வந்து ரொம்ப எப்படி சொல்வது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்திங்கன்னா

கோப்ரோ யூஸ் பண்ணிணாலும் சரி ஃபோனு யூஸ் பண் வாட்டர் மொபைல் யூஸ் பண்ணிணாலும் சரி சில டைமு க ஃபோனுக்கு கோப்ரோவிலையும் கவரு யூஸ் பண்ணி தான் போகணும் ஏனால் நம்ப முடியாது சப்போஸ் எதாவது ஒன்று ஆயிட்ச்சுன்னா அந்த டைமில் கேமராக்கு எதா ஆயிடிச்சுன்னா நம்ப தான் செலவு பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுவோம் சாதாரணமாக கேமரா யூஸ் பண்ணி அது பண்ணுவோம் ஆனால் ஃபோட்டோ அந்தளவுக்கு சூப்பராகஇருக்கும் ஆறு அதுதான் பார்க்க அவ்வளோ இதாக இருக்கும்